ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு ஒன்று ஆயிரத்தி எண்நூத்தி இருபத்தி ஏழு ஒன்பது ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று